ஆ வணக்கம் சொல்லுங்கள் ஆ வாங்க சரி சரிங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கிங்க சரி சரிங்க இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஓஎஸ் ஐஓஎஸ்ஸில் இருக்குங்க ஆண்ட்ராய்டில் இருக்குங்க நீங்கள் என்ன ஓஎஸ்ஸு யூஸ் பண்ண விருப்பப்படுறிங்க ஆண்ட்ராய்டு சரிங்க இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்திங்கன்னா புதுசாக ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க சாம்சங்கில் ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ரியல்மியில் ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன பர்பஸுக்காக வந்து ரியல்மிங்க நீங்கள் என்ன பர்பஸுக்காக மொபைல் ஃபோன் வாங்க விரும்புகிறீங்க சரி சரிங்க அப்போ நீங்கள் வந்து ரியல்மி மொபைலே எடுத்துக்கோங்க ஏன்னால் வந்து அதில்தான் கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா வந்து நாற்பத்தெட்டு மெகா பிக்சல் கேமரா இருக்குங்க ஸ்டோரேஜும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி இருக்குங்க ரேமும் பார்த்திங்கன்னா எட்டு ஜிபி இருக்குங்க இதுப்போக நீங்கள் ஃபை ஜி கூட அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாகக்கூட இருக்கும் அதனால நீங்கள் அந்த மொபைலை சூஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படிங்க இன்றைக்கே மொபைல் வாங்கிடுறீங்களா இல்லை சரி சரிங்க இந்த ரியல்மி பார்த்திங்கன்னா பதினொன்றாயிரத்தி ஐந்நூறுரூவா வருதுங்க சாம்சங் சாம்சங் எட்டாயரருவா வருதுங்க ரியல்மியில் இன்னொரு மாடல் இருக்குங்க அது இதோடய வெலை கம்மிதாங்க ஆனால் உங்களுக்கு கேமரா அந்தளவுக்கு இருக்காதுங்க உங்களுக்கு இந்த மாடல் எடுத்துட்டீங்கனால் தான் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ் அதிகமாக ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்மக்கிட்ட ஆஃபரும் இருக்குங்க ஒரு ஆயரருவா வந்து லெஸ் பண்ணிக்கலாங்க பத்தாயிரத்தி ஐ பத்தாயிரத்தி ஐந்நூறுரூவா வருதுங்க ட்யூ வந்து நம்ம பண்றதில்லைங்க உங்களுக்கு அப்படி கண்டிப்பாக ட்யூ வேணுன்னால் நாங்கள் வெளி பேங்க்கில் லிங்க் வச்சிருக்கோங்க ரெஃபர் பண்ணிடுறோம் நீங்கள் அவங்க மூலிமா நம்ம கடையிலேயும் வாய்ங்கிலாங்க சரிங்க ஆ எல்லாமே வருங்க இப்போது ஃபோன் வாங்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் மட்டும்தான் வருங்க ஹெட்செட்டு அந்தமாதிரியெல்லாம் வராதுங்க சிம்மு உங்களோட சிம்மே போட்டுக்கலாங்க ஃபோனு வந்து ஃபை ஜி சப்போர்ட் பண்ணும்ங்க அது அட்வான்ஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க இவ்வளோதான் இருக்குங்க உங்களுக்கு வேணால் நான் வந்து இந்த மொபைல் வந்து வச்சிருக்கேன் நாளைக்கு கன்ஃபர்ம் பண்ணிட்டு வந்து சொன்னிங்கன்னால் நாம் உங்களுக்கு இந்த மொபைலை புக் பண்ணிடலாங்க வேறு சரிங்க ஆ நான் என்னோடைய விஸ்டிங் கார்டை வச்சுக்கோங்க எதாச்சுன்னால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் ஆ சரிங்க கொஞ்சம் நாளைக்குள்ளே பார்த்து சொல்லுங்கள் சரிங்க பார்க்கலாங்க சரிங்க